ஓகே எவ்வளோ எவ்வளோ கிராம் வச்சுருக்கீங்க எவ்வளோ பவுன் வச்சுருக்கீங்க ஓகே அப்போ கிராமுக்கு வந்து மூவாயிரம் கொடுப்போம் ரெண்டு சவரன்னா ஒரு சவரனுக்கு வந்து இருபத்தி நாலாயிரம் நாற்பத்தெட்டாயிரம் வாங்கிக்கலாம் ஐம்பதாயிரம் வாங்கிக்கலாம் ஆனால் வர ப்ரொசீஜர் வந்து நீங்கள் நகை எடுத்துகிட்டு வரணும் கூட வந்து உங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரணும் ரெண்டு எடுத்துகிட்டு வரணும் அதான் அப்புறம் உங்கள் கையில ஒரு மொபைல் இருக்கணும் அந்த மொபைலில் நம்பர் இருக்கணும் அந்த நம்பரை ஆக்டிவில் இருக்கணும் நாங்கள் ஓடிபி ஜெனரேட் பண்ணுவோம் நாங்கள் லோன் கொடுக்கும்போதே அது மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு காலையில பத்து மணிக்கு வந்து கோல்டு லோன் செக்சன் இருக்கும் எங்கள் கம் எங்கள் பேங்கில் அங்கே வந்து பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அங்கே வந்து பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே தேங்க்ஸ் இல்லைல்ல அது கிடையாது அதுலாம் தேவையில்ல ம் ஓகே ஆ வந்துருங்க